எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து பாரியூர் குண்டத்து காளியம்மன் இருக்குது நான் அந்த கோயிலுக்கு தான் அடிக்கடி போவோம் வருவோம் இந்த கோயில்னால் நிறைய பயன் அடைஞ்சிருக்குறோம் அது விசேஷ ட்டைமில் நல்லா கூட்டமாக இருக்கும் விசேஷம் இல்லாத சமயத்தில் திங்கள் கெழம வெள்ளி கெழம செவ்வாய் கெழம இந்தமாதிரியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போவாங்க வருவாங்க அதுக்குவேண்டி நாங்கள் டிக்கட் புக் பண்ண தேவையில்ல டிக்கட் புக் பண்ணுறது அப்படினாக்கா நோன்பு சமயம் புக் பண்ணிடுவோம் ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னோல் அப்படினா அவங்க புக் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் போயிக்குவோம் வந்துக்குவோம் மற்ற டயத்துலெலாம் ஃப்ரியாக இருக்கறனால் எப்போ வேணுனாலும் பக்கமாக இருக்கிறதுக்கு போகிறக்கு வர்றக்கு சிரமம் இல்லாமல் போவோம் இந்த கோயில்னால் நிறைய பயன் அடைஞ்சிருக்குறோம் நாங்கள் வேண்டுறது நடக்கறனால் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவோம்